சொல்லுங்கம்மா ஹலோ சொல்லுங்கம்மா கேட் ஆ இப்போ கேட்குதுங்கம்மா நல்லா கேட்குது சொல்லுங்கள்

சரிங்கம்மா சரி எங்கே இங்கே எங்கே தங்கிருக்கிங்க என்னென்ன வேணுங்க காலையில் டிஃபனுக்கு

சரிங்க என்ன உப்புமாங்க வெள்ளை உப்புமாவா சம்பா ரவை உப்புமாவா சம்பா ரவை சரிங்கம்மா சரிங்கம்மா ஸ்வீட் கிடைக்குங்கம்மா ஸ்வீட் என்னென்ன என்ன ஸ்வீட் வேணும் உங்களுக்கு ஜிலேபி ஓ ஜிலேபி மட்டுங்களா வேறு எதாச்சும் கூடவே சப்போர்ட்டிங்க்கு வேறு எதாச்சும் சேர்க்கவா ஹலோ நீங்கள் இது இப்போ ஜிலேபி மட்டும் போதுங்களா எதாவது வேறு எதாவது சப்போர்ட்டிங்க்கு வேறு எதாச்சும் வேணுங்களான்னு கேட்டேன்மா

ஹலோ மா சொ சொல்லுங்கம்மா கேட்குது சொல்லுங்கள் ம் தயிர் வடை சரிங்க தயிர் வடை தயிர் வடை இருக்கு தயிர் வடை செஞ்சுரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க

மதியம் லன்ச்சு இருக்குதுங்கம்மா லன்ச்சு எல்லாம் இருக்குது வெஜிடபிள் ப்ரை வெஜிடபிள் பிரியாண் வெஜிடபிள் பிரியாணி இருக்கு என்ன வேணுங்க சரிங்க சரிங்க அது நார்மல் ஃபுட்டே ஓகேங்களா சரிங்க சரி சரிங்க சரிங்கம்மா என்னதும்மா ஆ அதெல்லாம் உண்டுங்கம்மா அப்பளம் வடை பாயாசம் எல்லாமே சரிங்கம்மா எங்கே கஞ்சி ரொட்டி திங்க கஞ்சி இருக்குங்கம்மா சரிங்க ஃபுட்டு சரிங்க சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா ரூம் நம்பர் ரூம் நம்பரு என்னங்கம்மா டூ ஹண்ட்ரட் செவன் சரிங்கம்மா சரிங்கம்மா நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு

கால் கன்பக்ஷன் ரீசன் ஆயிருச்சு ஆ அது போ அது போடு அது இதுமா அதெல்லாம் இருக்காது வேணுனா உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொன்னிங்கன்னா இதை முடிச்சிட்டு இல்லை இல்லைங்க இங்கேயே அனுப்பிச்சுருவோம் இங்கே இருந்து அனுப்பிச்சுருவோம் அங்கே ரூமுக்கு ரூமுக்கே வந்துரும் ரூமுக்கே வந்துருங்க சரிங்க சரிங்க

நைட்டுக்கு டின்னரு இருக்குதுங்கம்மா என்ன வேணாலும் இருக்கு சப்பாத்தி இருக்கு பரோட்டா இருக்கு நைட்க்கு இட் சரிங்க சரி சரிங்கம்மா சரிங்கம்மா சரிங்கம்மா